ஹலோ குட் மார்னிங் சார் சார் நான் மணிமேகலை பேசுறேங்க சார் பிகாம் பர்ஸ்ட் இயர்லேர்ந்து படிக்கிறேங்க சார் ஆமாம்ங்க சார் மணிமேகலைங்க சார் ஆமாம் சார் இன்றைக்கு மார்னிங் பஸ்ஸில் வரம்போது என் ஐடிங் கார்டு மிஸ் ஆயிடுச்சுங்க சார் அதை திரும்ப வாங்கலாமான்னு க்ளாஸ் இன்ச்சார்ஜ் கிட்ட கேட்டேங்க சார் அவங்க வந்து ப்ரின்ஸிபல் சாருக்கிட்ட தான் கேட்கணும் அதைப்பத்தி அப்படின்னு சொன்னாங்க சார் அதாங்க சார் உங்கள்கிட்ட அதற்கு என்ன பண்ணுன்னு கேட்கலான்னு கால் பண்ணேங்க சார் எவ்வளோ பே பண்ணணுங்க சார் ஆ ஓகேங்க சார் எப்போ பே பண்ணணுங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் அவங்கிட்ட மட்டும் வாங்கினா போதுமாங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் இது இது எப்போ

ஆ ஆ ஓகேங்க சார் என்னங்க சார் பார்வதிங்க சார் ஆமாம்ங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் எப்போங்க சார் அப்ளை பண்ணித்தரணும் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார்